விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா காலநிலை அப்படிங்குறது வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமான ஒன்று அதுவே வந்து காலநிலை மாறி மாறி வரும்போது கூட என்னாகும்னால் விவசாயம் வந்து பாதிக்கும்னு சொல்லலாம் என்ன மாதிரிலாம் வந்து காலநிலை மாற்றம் சொல்லலாம்னால் வெள்ளம் வறட்சி அப்புறம் இந்த வந்து குளிர்காலத்து அப்போது கூட வந்து பயிர்கள்லாம் வந்து நாசம் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூறாவளி ஆலங்கட்டி மழை இந்தமாதிரிலாம் வந்துச்சின்னால் என்னான்னா விவசாயத்தை வந்து பாதிக்கும்னு சொல்லாம் இப்போ எல்லாம் வெள்ளம் எல்லாம் வந்துச்சு என்ன ஆகும்னா தண்ணியெல்லாம் தேங்கி அந்த வேர்கள்லாம் வந்து என்ன ஆகும்னா அழுகி போயிடும் அதுக்கப்புறம் வந்து பயிரே வந்து அழிஞ்சி போயிடும்னு சொல்லலாம் வ ரொம்ப வறட்சி ஏற்பட்டால் கூட என்னாகும் அப்படின்னா தண்ணியே இல்லாமல் என்னாகும் பயிர்கள்லாம் வந்து பயிருக்கு வந்து முக்கியமானதே வந்து தண்ணிதான் அது வந்து போதுமான அளவுக்கு வந்து இருக்கணும் அதுவே வந்து ப வறட்சி அடஞ்சிருச்சு அப்படின்னா பயிரே வந்து அழிஞ்சி போயிடும்னு சொல்லலாம் கடுமையான குளிர்காலம் இருந்தால் கூட என்ன ஆகும்னா பயிர்கள்லாம் வந்து அழுகி போய்டும் அப்போ வந்து சூறாவளி அடிச்சிச்சின்னால் என்ன ஆகும்னா ரொம்ப காற்று வீசுச்சு அப்படின்னா பயிர்கள் எல்லாமே சாஞ்சு அந்த பயிரே வந்து நாசமாயிடும் அதுக்கப்புறம் வந்து ஆலங்கட்டி மழை வந்தாலும் என்ன ஆகும்னா அந்த பயிர்கள்லாம் வந்து அப்படியே அழுகி போயிடும்னு சொல்லலாம் இப்போ இந்தமாதிரிலாம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்னென்னா பயிரே வந்து ஒன்றுக்குமே இல்லாமல் அளவுக்கு ஆயிடும் இதெல்லாம் வந்து நம்ம எப்படிலாம் வந்து தடுக்கலாம் அப்படி என்னென்னா ரொம்ப மழை பேஞ்சிச்சு அப்படின்னா வறப்பு ம மழை பெய்கிறதுக்கு முன்னாடியே என்னென்னா வறப்பு எல்லாம் என்ன பண்ணனும்னால் வெட்டி விட்டுட்டோம்னா மழை பேஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீன்னா தண்ணியெல்லாம் வந்து அது வெளியே போகிற மாதிரி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து முன்னாடி காற்று இப்போது பருவகாலத்திலலாம் வந்து காற்று வீசுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணலான்னா நல்லா கட்டி மரத்துக்கு மரம் பார்த்தீன்னா நல்லா இப்போது வாழ மரம்லாம் இருக்குதுன்னா அதுக்கு ரெண்டுக்கும் இடையில் நல்லா கட்டிவிட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து சாயாதமாதிரி நல்லா வந்து கட்டிக்கணும் கட்டினோம்னா என்னன்னா நல்ல காற்று வீசும்போது சாயாமல் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீன்னா இந்தமாதிரி எல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து இந்த பயிர்கள்லாம் வந்து பாதிப்புலேருந்து நம்ம வந்து மீட்கலாம்னு சொல்லலாங்க இப்போது வந்து விவசாயிகள்லாம் வந்து இதை எப்படி சமாளிக்கிறாங்கள் அப்படின்னா இவங்களுக்குன்னு பார்த்தீன்னா அரசு என்ன பண்ணுதுன்னால் நஷ்ட இழப்பீடு அது வந்து கொடுக்குது இதை வந்து நம்ம கவர்மெண்ட்ல வந்து இந்தமாதிரி பயிர்லாம் வந்து நாசமாயிடுச்சு அழிஞ்சிருச்சு அப்படின்னு எழுதிப் போட்டோம் நம்ம கவுர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டோம்னால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்க கவுர்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து சன்மானம் அனுப்புவாங்கள் அதன் மூலமாக என்ன பண்ணலான்னா நஷ்டத்தை வந்து இழப்பீடு பண்ணிக்கலாம்